ஹலோ லஷ்மி லஷ்மி மேம்மா நான் ரோஷனோடய பேரண்ட்ஸ் பேசுகிறேங்க ஆமாங்க நான் இப்போ வந்து இப்போது வைச்ச ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட்டு ரிப்போர்ட்க்கு என்னால் வர முடியிலை அவங்களோடைய மார்க் கொஞ்சம் சொல்றிங்களா

இல்லை நடுவில் கொஞ்சம் இல்லை அவன் ஃபர்ஸ்ட்டு படிச்சுட்டு இருந்தான் இப்போ வந்து ஹாக்கி க்ளாஸ்க்கு போய்கிட்டுருக்கான் அதனாலே அவனுக்கு வந்து வெளி விளையாடணும் அப்படின்ட்டு அவனுக்கு இருக்குது அதனாலே அவன் வந்து படிப்பில் வந்து இப்போலாம் கான்சன்ட்ரேஷனே பண்ணமான் பண்ண மாட்டேங்கிறான் நாங்களும் வீட்டில் எவ்வளோவோ சொல்லி பார்க்குறோம் ஆனால் அவன் கேட்க மாட்டேங்கிறான் நீங்கள் தான் கொஞ்சம் அவனுக்கு எடுத்து சொல்லி கொஞ்சம் புரிய வைச்சு அவனுக்கு வந்து நல்லா சொல்லித்தரணும் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் கம்மி மார்க்கு ஆ ஓகே நான் சொல்கிறேன் எந்தெந்த சப்ஜெக்ட் மட்டும் அவன் கம்மி மார்க் எடுத்துருக்கானு கொஞ்சம் சொன்னிங்கனால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸ் ட்யூஷன் போகிறான் இருந்தாலும் அவன் ஏன் இப்படி பண்ணுறானு தெரியலை நான் அவங்க ட்யூஷன் மிஸ் கிட்ட ஒரு ஒரு வாட்டி செக் கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து அவனுக்கு தனியாக எதனா கோச்சிங் எதனா கொடுக்க முடியுமா அவனை வந்து விடாதீங்க

அதுதான் இந்த வாட்டி என்னால் வர முடியிலை அதனால் தான் என்னால் நிறையா வந்து சொல்ல முடியிலை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததினால ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட்டு மார்க்குக்கு என்னால் வர முடியிலை இப்போ வந்து பார்த்திங்கனா நான் இப்போ சொல்கிறேன் அவனை வந்து அதிகமாக விளையாட வந்து அலோவ் பண்ணாதிங்க நானும் வீட்டில் வந்து அவன்கிட்ட சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு அவன் வந்து நல்ல மார்க் எடுப்பான் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமா என்றைக்கி எந்த டேட் எக்ஸாம்ஸ் எப்போது ஃபீஸ் எவ்வளோ ஆ ஓகே ஃபீஸ் ஃபீஸ் டீட்டைல் கொஞ்சம் சொல்றிங்களா ஓகே மேம் நாங்கள் பார்த்துக்குறோம் தேங்க்யூ மேம்